ஓய்வெடுக்கிற நேரம்னு பார்த்தா சும்மா இருக்கிற நேரத்தில் புக்ஸ் படிப்பேன் கேம்ஸ் விளாடுவேன் லேப்டாப்பில் படம் பார்ப்பேன் நல்லா கொறட்டை விட்டு தூங்குவேன் சாப்பிட்டமா தூங்குனோமா நல்லா உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் நம்ம நம்ம எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறமோ அந்தளவுக்கு அடுத்த பத்து மணி நேரம் நம்மளால வேலை செய்ய முடியும்னு ஒரு நம்பிக்கை வர்ற அளவுக்கு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கணும் மைண்டு ரிலாக்ஸாக வச்சுக்கணும் மைண்டு ரிலாக்ஸ் ஆகணும்னா அதிகமாக சாங்ஸ் கேட்டால் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் அதே போல் பசங்கள் கூட ஜாலியாக பேசிக்கிட்டு சிரித்துக்கிட்டு இருந்தால் அப்படியே இருந்தாலும் உடம்பு நல்லா உற்சாகமாக இருக்கும் நிறையா புக்ஸ் படிக்கலாம் சாங்ஸ் கேட்டுட்டு நல்லா அந்த நாட்களை கழிக்கலாம் அப்புறம் என்ன பார்த்தா குடும்பத்தில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஜாலியாக பேசி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாரு எல்லோரும் ஒரு ஒரு ஃபோனை தூக்கிட்டு அலைகிறாங்க அந்த ஃபோனைலாம் ஓரங்கட்டிவிட்டு ஓய்வு நேரத்திலலாம் பசங்கள் கூட பசங்கள் கூட இல்லை அப்பா அம்மா குழந்தைங்க கூடலாம் எல்லார் கூடயும் சந்தோஷமாக பேசி பழகி அவங்களோட செலவிடணும் நம்ம ஓய்வு எடுக்கிற நேரம் மட்டும் தான் அவங்க கூட இருப்போம் மற்ற நேரத்தில் வேலை வேலை வேலை வேலைன்னு எல்லாம் போய்டுவாங்க அதனால சும்மா இருக்க நேரத்திலலாம் ஃபிரெண்ஸோடயும் ஃபேமிலி மெம்பர்ஸோடயும் சந்தோஷமாக பேசி பழகி சந்தோஷமாக இருக்கலாம்